ஆ ஆமாம் மேம் சொல்லுங்க நீங்கள் ஓகே சரிமா நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்துருக்கீங்களா இங்கே தேனிக்கு டூ டேஸ் பிஃபோரா ஓகே நேம் என்ன சொன்னிங்கம்மா இந்திராணியா ஓகே கோல்டும் ஃபீவரா இருக்கா இப்போ எத்தனை நாளாக இருக்குது ரெண்டு நாளாக இருக்கா ஹாஸ்பிட்டல் எங்கேயும் நீங்கள் செக் பண்ணலியா இது வரைக்கும் ம்ம் டூ டேஸ்ஸாக இருக்குதுன்னு சொல்றீங்க அப்புறம் செக் பண்ணாமல் எப்படி இருக்கீங்கள்மா டெம்ப்ரேச்சர் செக் பண்ணிங்களா எவ்வளோ இருக்குது அதிகமாகதாம்மா இருக்குது நீங்கள் நாளைக்கு காலைல வந்துரிங்களா க்ளீனிக்கு ஒரு டென் ஓ க்ளாக் இருக்கிற மாரி வாங்க இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த ப்ரெஷரு ஷுகர்லாம் எவ்வளோ எவ்வளோ இருக்குது என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா எப்படி என்ன பண்லாம் என்ன டெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம்மா எப்படியும் டூ டேஸாக ஒன் நாட் ஒன்னில் மெய்ன்டென் ஆகுதுன்னால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்து தான் பார்க்குணும் நீங்கள் வைரல்லோடய இல்லை சம்திங் இல்லை ஏதாவுது இருக்கான்னு

இல்லை வேணாமா நீங்கள் இன்ஃபார்ம் பண்ட்டிங்களா நானே போ போட்டுடறேன் நீங்கள் மார்னிங் டென் ஓ க்ளாக் இருங்க இல்லை இங்கேயே அவைலபுளாக இருக்குது அதனால் நீங்கள் வாங்க பார்த்துக்குலாம் இங்கேயே ஆ ஓகேமா வாட்ஸ்அப் நம்பர் தானே இது உங்களோடயது நான் இதிலேயே சென்ட் பண்ணுறேன் ஓகேமா மார்னிங் வந்துடுங்க ஓகே ஓகே தேங்க்யூ